நீங்கள் விரும்பும் உள்ளூர் உள்ளரங்க விளையாட்டுகள் யாவை எக்ஸாம்பிள் வந்து லூடோ கேரம் பரமபதம் செஸ் கோலி போன்ற உள்ளூர் விளையாட்டுகள் இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து எல்லாமே பிடிக்கும் லூடோவும் விளையாடத் தெரியும் கேரமும் விளையாடத் தெரியும் பரமபதமும் விளையாடத் தெரியும் பரமபத விளையாட்டுங்கின்றது ஸ்நேக் கேம் அதுதான் பரமபதம் விளையாட்டு அதுவும் தெரியும் செஸ்ஸு விளையாடத் தெரியும் கோலியும் விளையாடத் தெரியும் எல்லாமே விளையாடத் தெரியும் ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு லூடோ எடுத்துகிட்டீங்கன்னா லூடோ வந்து ஸ் சூப்ப அந்த நா கட்டம் வந்து ஆறு கட்டம் இருக்கும் அதில் நாலாக வந்து பிரிச்சுருப்பாங்க அதில் ஆறு ஆறு கட்டம் வந்து போடுவோம் சூப்பராக இருக்கும் நான் நிறையா விளாடுவேன் ஃபேமிலியோடய விளாடுவேன் இது வந்து லூடோங்கிறது வந்து இதை எப்படி சொல்லுவாங்க ரெஸ்ட்ரிக் பண்ண மாதிரியே அதை வந்து இது பண்ணுவாங்க பட் வந்து அது நல்ல நல்லா தான் இருக்கும் பெட் கட்டாமல் ஆடினா அது ஒரு நல்ல கேம் தான் பெட் கட்டி ஆடினா அது வந்து பேண்ட் பண்ணுற கேம் மாதிரி அதை வந்து பார்க்கறாங்க பட் லூடோ வந்து எனக்கு பிடிக்கும் நல்லா தான் இருக்கும் அடுத்து வந்து கேரம் கேரம் விளையாடத் தெரியும் கேரம் வந்து கையில் வச்சி அடிப்பாங்கள்ல அது தான் சூப்பராக இருக்கும் கேரம் கேரம் வந்து எ என் தம்பிங்களோடய நான் வந்து விளாடிருக்கேன் அப்புறம் அண்ணங்களோடய தெரு பசங்களோடய வந்து விளாடிட்ருக்கேன் விளாடிருக்கேன் அதுதான் வந்து கேரம் அடுத்து பரமபதம் ஸ்நேக் கேம் செஸ் போர்டை திருப்பி பார்த்தா பரமபதம் விளையாட்டு இருக்கும் அதனால் பரமபதம் விளையாட்டும் வந்து நல்லா இருக்கும் ஒரே ஒரு ஒரே ஒரு இதை போட்டு அதில் வந்து ஒன்லேருந்து சிக்ஸ் வரையும் இருக்கும் எது விழுதோ அதை வந்து நகர்த்தி வைக்கணும் அந்த பாம்பு வரப்போ இருக்கே ஐயோ அவ்வளோ தான் செத்தோன்டா கேம் முடிக்கிறதுக்குள்ள பைத்தியம் பிடிச்சிருங்க அடுத்தது வந்து செஸ்ஸு ஒரு மைண்ட்டுக்கு வந்து தேவையான ஒரு கேம் வந்து செஸ்ஸு அதையும் விளாடிருக்கேன் அதுவும் விளையாடத் தெரியும் எல்லாமே வந்து செஸ்ஸு வந்து விளையாடத் தெரியும் நல்லாயிருக்கும் செஸ்ஸுமே பட் வந்து நான் வந்து எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப அது எக்செலண்ட் ப்ரோ பிளேயர் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் வந்து இது எல்லாமே வந்து மிடிலில் மிடில் தான் எல்லாமே வந்து நார்மலாக வந்து விளையாடுவேன் அப்புறம் கோலி கோலியும் விளையாடத் தெரியும் அதுலேயும் ரொம்ப ப்ரோ பிளேயரெலாம் கிடையாது அது பிகினர் மற்றதெல்லாம் வந்து மிடில் ஓகே அவ்வளோ தான் வந்து எனக்கு பிடிச்ச இது எல்லாமே எனக்கு பிடிச்ச கேம் தான்